எனக்குப் பிடித்த மதப்புத்தகம் பைபிள் அதிகாலை வேளையிலே எப் எழுந்திர்ச்சி எப்போயுமே பைபிளை படிப்பேன் அந்த வேளை அநேக வார்த்தைகள் என்னைத் தொட்டிருக்கிறது அந்தத் தொட்ட ஒவ்வொரு வார்த்தையும் என்னுடைய ஃப்ரெண்டுகளோடு பகிர்ந்து கொள்கிற வழக்கம் உண்டு எங்க பிள்ளைகளோடையும் பகிர்ந்து கொள்கிற வழக்கம் உண்டு அப்படி கடவுள் ஒவ்வொரு நாளும் இறை அனுபவத்தை எனக்குள்ளெ தருவார் அந்த இறை வார்த்தைகள் அநேகம் இருக்குது அதில் ஒரு சில வார்த்தைகள இப்போ பகிர்ந்து கொள்கிறேன் அஞ்சாதே கலங்காதே திகையாதே நான் என்றும் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கடவுள் எங்களை பார்த்து ஒவ்வொரு நாளும் சொல்கிறதா நான் உணர்கிறேன் அப்படி தான் என்னுடைய ஃப்ரெண்டுகள்கிட்டையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அந்த வார்த்தை எங்களை முழுமையாக ஆளுகை செய்யும் அப்படி அந் எப் எந்த ஒரு பயப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய வார்த்தை எங்களைத் தாங்கி அவருடைய கரத்துக்குள்ளே அந்த அரவணைப்பை நான் உணர என்னால் முடியுது திக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் சகாயமாக இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரு நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னைக் கைவிடுவதுமில்லை என்று சொன்ன அந்த எங்களுடைய கடவுள் வந்து ஒருபோதும் எங்களை கைவிட்டதில்லை எவ்வளவு இடுக்கமான இக்கட்டான அந்த சூழ்நிலைகள்லையும் ஒவ்வொரு துன்பகரமான அந்த நிகழ்வுகள்லும் கடவுள் என்னோடு இருந்த அந்த உடனிருப்பை என்னால உணர முடிய உணர முடிந்தது துன்பத்தில் மத்தியில் தான் கடவுளை தேட முடியும் துன்பம் என்ற அந்த உலையிலிருந்து வெள்ளியைப் போல் அல்ல துன்பம் என்ற அந்த உலையிலிருந்து மீட்டெடுத்த கடவுள் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் துணையாக இருந்து பக்கத் துணையாகவும் பாதுகாப்பாளராகவும் இருந்து இந்த நாள் வரைக்கும் வழிநடத்திருக்காரு அநேக நேரங்களில் என்ன முடிவெடுக்க முடியாதுன்னு அந்த மாதிரியான அந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் கூட கடவுளுடைய அந்த வார்த்தை எங்களைத் தொட்டிருக்கு உள்ளத்தினுடைய ஆழத்துல அந்தக் குரல் ஒலி எங்களைத் தொட்டிருக்கு அந்த வார்த்தையின் மூலம் இதை நாள்வரைக்கும் நாங்கள் அந்த வார்த்தையிலுள்ள என்ன நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு உள்ளத்தோடய ஆழத்தில் தோணுதோ அதுபடி நாங்கள் இதுவரைக்கும் நடந்துக்கிட்டிருக்கோம் இனி வரக்கூடிய காலங்களிலும் கடவுள் எங்களோடு துணையாக இருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்